டெக்னாலஜி இன்டர்நெட் மூலமாக வந்து தமிழ்மொழியோடைய வளர்ச்சி வந்து இன்னோரு ஒரு படிக்கு போயிருக்குந்தான் நான் சொல்வேன் ஏன்னா வந்து தமிழ்மொழியை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கும் ஆராயிரதுக்கும் வந்து நூலகங்கள் அதையும் தாண்டி நிறையா அறிஞர்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லருந்து போட்டாலே நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் எல்லா விஷயத்துக்குமே தமிழ் அர்த்தம் தெரிகிற அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஸோ இந்த டெக்னாலஜி இன்டர்நெட் மூலிமா தமிழ்மொழியோட பண்பு பயன்பாடு வந்து அதிகமாகயிருக்கு அப்படின் தான் நான் சொல்வேன் நம்ம தமிழ்மொழியை கற்றுக்கணும் நம்ம தமிழ்மொழியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு பாமரன் ஒரு ஒரு ஒரு ஏழைக்கு கூட கற்றுக்க முடிகிற அளவுக்கான ஈஸியான வழியில் தான் வந்து நம்ம வந்திருக்கோம் கூகுளில் போட்டால் எல்லாத்துக்குமே தமிழ் அர்த்தம் வந்துடுது என்ன பாடல் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் எந்த புக்கில் இருக்கிற எந்த கவிதையை வேணாலுமே நமக்கு இன்டர்நெட் மூலிமா ஈஸியாக கிடச்சிருது ஒரு புக்கை போயி தேடி அலைஞ்சி வெயிட் பண்ணி வாங்க தேவையில்ல ஈஸியாக நம்ம நே இன்டர்நெட்டில் டௌன்லோட் பண்ணி நமக்கு பிடிச்ச நேரத்தில் படித்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறையா தமிழ் பயன்பாடு தமிழ்மொழியின் பயன்பாடு வந்து அதிகமாகிருக்கு அடுத்த அடுத்த ஒரு லெவலுக்கு போயிருக்கு அப்படின் தான் வந்து நான் சொல்வேன் இந்த டெக்னாலஜி மூலிமா நம்மளால் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக கற்றுக்க முடியுது இந்த இன் தமிழ்லேயும் சரி தமிழில் வந்து சில விஷயங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதே அரிதாக இருக்கும் இது தானா அது தானா அப்படின் சொல்லி ஒரு ஒரு புத்தகத்துலேயும் தேடினா அதுக்கு பதிலே கிடைக்காது பல புத்தகங்களில் தேடுற மாறிருக்கும் ஆனால் நம்ம ஈஸியாக வந்து இந்த டெக்னாலஜியும் இன்டர்நெட்டும் வளர்ந்ததுனால எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியுது அதோட பயன்பாடு வந்து அதிகமாகிருக்கு நம்ம அது வந்து அதிகமாக கற்றுருக் கற்றுக்கிட்டோம் இப்போது இப்போது வந்து ஒரு மனுஷன் வந்து தமிழ் படிக்கணுன்னு நெனச்சான்னா ஈஸியாக படித்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து இலகுவாகிருக்கு அப்படின் தான் நான் சொல்வேன்